தோட்டத்துக்கு எந்த மாதிரியான கருவிகள்லாம் பயன்படுத்துகிறோம் அப்படினா மண்வெட்டி களைவெட்டி அப்புறோம் வந்து அருவா கடப்பாரை இதெல்லாமே நம்ப வந்து அதிகமாக பயன்படுத்துகிறதுதான் எப்பொழுதுமே ஒரு செடியை வந்து நம்ம நட்டு வைக்க போகிறோம் அப்படினா அப்போ வந்து நம்ம வந்து கையால் நோண்டிவிட்டு மண்ணை கையால் நோண்டிவிட்டு வந்து நம்ம இந்த ஒரு செடியை வைக்க முடியாது வச்சாலும் அது ரொம்ப நேரத்துக்கு ஸ்ட்ராங்காக இருக்காது அப்படிங்குறப்போ களைவெட்டி இருந்ததுன்னா அது கொஞ்சம் ஈஸியாக பள்ளம் எடுக்கிறத்துக்கு செடியை நட்டு வைக்கிறத்துக்கு அது வந்து உதவியாக இருக்கிறது அடுத்தது வந்து பார்த்தீங்கனா இப்போ ஒரு வாழமரத்தை நம்ம நட்டு வைக்கும்போது அது வந்து களைவெட்டியோட ரொம்ப தூரத்துக்கு வெட்டிகிட்டு இருக்க முடியாது ஏன்னா வாழைமரம் வந்து கொஞ்சம் மொத்தமாக இருக்கும் அப்போ நம்ம என்ன பண்ணுவோனா ஃபர்ஸ்ட்டு பாரையை வச்சுதான் நம்ப வந்து குழிப்பறிக்கிறா மாதிரி இருக்கும் பாரைய வச்சு கொஞ்சம் அகலமாக குழி பறிச்சதுக்கு அப்புறோந்தான் அந்த வாழை மரத்தையே நம்ம வந்து நட்டு வைக்கிறா மாதிரி இருக்கும் அதுக்காகவும் கடப்பார பயன்படுகிறது அடுத்தது வந்து பார்த்தீங்கனா எந்த ஒரு செடியை நட்டு வைக்கணுன்னாலும் ஃபர்ஸ்ட்டு அந்த செடியோடைய எந்த தண்டு எந்தளவுக்கு மொத்தமாக இருக்குது எந்தளவுக்கு மெலிசாக இருக்குங்கிறது தகுந்தா மாதிரிதான் நம்ம வந்து குழியவே நம்ம எடுக்க போறோம் இப்போ வந்து நம்ப கத்ரிக்காய் செடி தக்காளி செடி இதெல்லாம் வந்து க தக்காளி செடி எல்லாம் சும்மா வித போட்டாலே அது வந்து முளச்சி வந்துரும் ஆனால் அதுக்காகலாம் அது பயன்படாது எதாவது ஒரு செடியாக வந்து நம்ம நட்டு வைக்க போகிறோம் ஒரு முருங்கைக்கன்னு நட்டு வைக்க போகிறோம் அப்படினா அதுக்கு வந்து அருவாளை கொத்திவிட்டு உள்ள வச்சா நிற்காது சாஞ்சு கீழே விழுந்துரும் அப்போ நம்ப என்ன பண்ணுவோம் களைவெட்டியோ இது மண்வெட்டியோ எதோ ஒன்று ஆழமாக குழியை எடுத்துதான் அதுக்காக வைக்கப்போகிறோம் ரெண்டாவது வந்து கருவிகள் இதை மாதிரி பார்த்ருக்கோம் அடுத்தது வந்து பார்த்தீங்கனா பாத்திரங்கள் செடியை நட்டு வச்சிவிட்டோன்னா தோட்டத்துக்குன்னு தனியாக ஒரு வாளி அது அதிகமாக வச்சுப்போம் அது எதுக்காக வச்சுருக்கோன்னா தண்ணி மொண்டு ஊற்றுறத்துக்காகவும் அந்த செடி வாளிகள் நம்ப வச்சியிருப்போம் அப்புறோம் வந்து அது மொண்டு ஊற்றுறத்துக்காக ஒன்று சின்னதாக ஒரு மக்கு மாதிரி ஒன்று வச்சியிருப்போம் இன்னுமே நம்புளுக்கு சுலபமாக வேணும் அப்படிங்குறப்ப அந்த தோட்டத்துலையே ஒரு ஒரு திருப்பைப்பு அந்தமாதிரி இறக்கி வச்சிக்கிறது ரொம்ப நல்லது அடுத்தது வந்து பார்த்தீங்கனா அதுக்கு டியூப் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க தண்ணி வர்றத்துக்கான டியூப் மாதிரி அதுவுமே வந்து நம்ம தேவையான செடிகளுக்கு போயிவிட்டு வர அளவுக்கு நம்ம வந்து தண்ணி வந்து போறமாதிரியான ஒரு பாத்தி மாதிரி கட்றதுமே ரொம்ப நல்லது